ஐந்து லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி முண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி முப்பத்தொன்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி முண்ணூற்றி இருபத்தி மூணு ஒன்போது லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து ஏழு லட்சத்தி அறுவத்தி ஐந்தாயிரத்தி முண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு